ஆ ஹலோ வணக்கம் டிவிஎஸ் ஷோரூம்

ஸ்கூட்டி பார்த்தீங்கனா எண்பதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே வரும் சார் ஆன் ரோட் ப்ரைஸ் ஆ ஆமாங்க சார் ஆ சார் நீங்கள் இப்போ சிங்கிள் டைம் சார்ஜ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு சாலிடாக நாற்பதுலேந்து ஐம்பது கிலோமீட்டர் போகும் சார் ஆமாங்க சார் அப்புறம் நீங்கள் சார்ஜு போடணும் ரெண்டு பேட்ரி வந்து நீங்கள் நாங்கள் கம்பெனியில் ஒரு பேட்ரி எக்ஸ்ட்டா தருவோம் நீங்கள் வீட்டில் ஒன்று வெச்சி சார்ஜு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று சார்ஜு போட்டு ஒன்று வண்டியில் வெச்சி யூஸ் பண்ணிக்கலாம்

ஒரு வாட்டி சார்ஜு போட்டிங்கனா ஐம்பத்தஞ்சி கிலோமீட்டர் போகும் சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் நீங்கள் வேணுனா எக்ஸ்ட்டா பேட்ரி எக்ஸ்ட்டா பேட்ரி வேணுனா நாங்கள் தர பேட்டரிய நீங்கள் வண்டியோடைய இது உள்ளே வெச்சி கேரி பண்ணி எடுத்துட்டு போகிறா மாதிரி எடுத்துட்டு போய் ஆம் ஆமாங்க சார் ஃபிஃப்டி ஃபைவ் சார் ஃபிஃப்டி ஃபைவ் ஐம்பத்தஞ்சி கிலோமீட்டர் ஆ ஆமாங்க சார் ப்ரைஸ் வந்து எண்பது டு தொண்ணூறு தொண்ணூறாயிரம் வரும் சார் டவுன் பேமெண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கட்டினா ஓகே சார் ஆ மூணாயிரத்தி எழுநூறுபா கட்டுறா மாதிரி வரும் சார் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் சார் டூ இயர்ஸ் ஆமாங்க சார் ஆ சொல்லுங்கள் சார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஆ மீதி அமௌண்ட் நீங்கள் டியூவ் போட்டு எடுத்துக்கலாம் சார் அதுக்கு வந்து உங்கள் ஆதார் கார்ட் சார் டிரைவிங் லைசென்ஸ் ஆ ஓகே சார் இது போதும் பேன் கார்டு பேன் கார்டு பேங்க்கு பாஸ்புக் ஜெராக்ஸ் வேணும் சார் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார் ம் ஆ போதும் சார் ஆ ஃபோட்டோ ஒரு அஞ்சு ஃபோட்டோ மட்டும் சார்

ஆ ஆமாங்க சார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வண்டி கொடுத்துருவோம் சார் ஆ ஆமாங்க சார் ஆ இருக்குது சார் இருக்குது சார் அதான் ஆ எல்லாமே இருக்குது சார் பேட்ரி வாரண்ட்டி இருக்குது வண்டிலேயே ஏதாவது இஷ்யூனா நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் சார் ஒன் இயருக்கு வாரண்ட்டி இருக்குது பேட்ரிக்கு டூ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது சார் ஆ இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துருவோம் சார் இன்சூரன்ஸும் கவர் ஆகிடும் ஆ ஆமாங்க சார் ஆ நைன் ஓ க்ளாக்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவோம்

ஆமாங்க சார் ஓகே சார்